காலேஜ் லைஃப்பில் வந்து எக்ஸாமுக்கு எக்ஸாம் செம்முக்கு செம்மு படிப்போம் அந்த மா செம்முக்கு செம்மு படிக்கும் போது ஃப்ரண்ட்ஸோடு எல்லாம் ஒன்றா உட்காந்து படிக்கும் போது ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் காலேஜில் வந்து கல்ச்சுரல்லாம் நடக்குமில்ல அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கல்ச்சுரல் நடக்கும் இப்போ பொங் பொங்கலுக்கு எடுத்துக்கிட்டோம்னால் பொங்கல் ஃபங்ஷன் நடக்கும் காலேஜ் ஜாய்ன் பண்ணும் போது வெல்கம் பார்ட்டி அப்புறம் தேட் இயரெல்லாம் க முடித்துப் போகும் போது அவங்களுக்கு ஃபேர்வெல் டே அப்புறம் தீபாவளி வந்தால் தீபாவளி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கல்ச்சுரலு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி நிறைய நடக்கும் அதில் எல்லாமே ஒன்றா குரூப்ஸ் சரி குரூப் ட்ரஸ்ஸு அந்த மாதிரி எடுத்துப் போட்டுக்கிட்டு எல்லாம் ஃப்ரண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு தனி லைஃப் தான் அதெல்லாம் சூப்பராக சூப்பராக இருந்துச்சு அது ஒரு நல்ல மெம்மரிஸாகவும் இருந்துச்சு அப்புறம் கொடுக்கற அசைன்மெண்ட்டு இதெல்லாம் கே இப்போ ஒரு அசைன்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்னா அந்தக் காலே அந்தக் க்ளாஸ்க்கும் டாப்பர் இருப்பாங்கில்ல அவங்கள்கிட்டப் போயிட்டு எப்படி ஏய் இந்தக் கொஸ்டின் வருமா இந்தக் கொஸ்டின் அந்தக் கொஸ்டின் வருமா இது இந்த இதுக்கான ஆன்சர் கொஞ்சம் அனுப்புகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது அதை வந்து நம்மள்ட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்கறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஐயோ நம்மளையும் நல்லா படிக்கிற பெண்ணா நினச்சு நம்மள்ட்ட கொஸ்டினெல்லாம் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் ஒரு டைம் வந்து செம்மு ஒரு செம் ஃபர்ஸ்ட்டு செம் எழுதினப்ப வந்து மேஜரு மேஜர் பேப்பரில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு இது என்னாலேயே நம்ம முடியலை அப்போ வந்து மேம் வந்து என் நேமை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நான் உட்காந்திருக்கேன் ஜாலியாக ஒரு வேளை நம்ம க்ளாஸில் வேறு ஒரு பெண்ணு அந்த நேமில் இருக்காட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு ஜாலியாக உக்காந்திருந்தேன் அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க நீ முத்துலட்சுமி நீ நீ உன் நேம் முத்துலட்சுமி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆ ஆமாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சேனா நீதாம்மா மேஜரில் ஃபர்ஸ்ட் அப்படினு சொன்னாங்க எனக்கே ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு உடனே என்னை விட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னால் நாங்கள் காலேஜ் லைஃப்பில் நாங்கள் பண்ணாத லூட்டியே கிடையாது க க்ளாஸை கட் அடிப்போம் வெளியில் எங்கேயாச்சும் ஊர் சுற்றுவோம் அந்த மாதிரி டக்குனு எங்கேயாச்சும் ஒரு ஒரு ப்ளேஸுக்கு ஓடிவிடுவோம் க்ளாஸில் அடங்கவே மாட்டோம் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரில்லாம் க்ளாஸெல்லாம் கட்டடித்துட்டு லெட்டர்லாம் எழுதியிருக்கோம் இந்த மாதிரி இனிமேல் க கட் அடிக்க மாட்டேன் இனிமேல் க்ளாஸுக்கு கரெக்டாக வந்துடுவேன் இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரெல்லாம் எழுதியிருக்கோம் அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி அரட்டை அடித்து லெட்டர் எழுதினதெல்லாம் ரொம்ப ஹேப்பியாக இருந்துச்சு அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணோம் ஜா எல்லாம் சாப்பிட்டோம் ஒன்றா வெளியில் போய் சாப்பிட்டோம் கடையில் போயிட்டு சாப்பிட்டுட்ருந்தமா எல்லாம் ஒன்றா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தோம் அன்றைக்கி மார்னிங் தான் சாப்பிட போனோம் அப்போ எல்லாமே ஆளுக்கு தோசை வடை இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது எல்லாம் ஒன்றா பஸ்ஸில் வந்தோம் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அரட்டை அடித்துக்கிட்டு அந்த மாதிரி அரட்டை அடித்துக்கிட்டு விளையாண்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அது மாதிரி ஜாலியாக இருந்தோம் அப்றம் ஹாஸ்டல் காலேஜ் லைஃப்லெல்லாம் அப்போ நாங்கள் வெளியூரிலிருந்து வந்தோமா அப்போ வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம் ஹாஸ்டலுக்குப் போனால் அது ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஹாஸ்டலில் எல்லாம் ஒன்றாப் படிக்கிறது ஸ்டெடி பண்ணுறது ஓவர் நைட் ஸ்டெடி பண்ணுறது அப்புறம் இந்தப் பேயெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயமுறுத்துவோமில்லை பக்கத்து ரூமை தட்டிவிட்டு நம்ம அவங்கள பயமுறுத்திவிட்டு நம்ம வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் ஜாலியாக இருக்கும் அவங்களை பயமுறுத்தி விட்டுட்டு நம்ம வந்து சிரித்துட்டு படுத்துக் கிடப்போம் ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் என்ன நடந்துச்சு எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட் நடந்துருச்சு எங்கள் கதவை யார் தட்டினாங்கன்னு தெரில நாங்கள் என்னப் பண்ணோம் பேய் பயம் வந்துருச்சு எங்களுக்கும் நாங்களும் பயந்துக்கிட்டு போயிட்டு பக்கத்து ரூம் க பக்கத்து ரூம் அக்காக்கங்களுக்கு அதாவது சீனியர் அக்காங்கல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களை கூப்பிட்டு அவங்களை பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அது ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் அந்தக் கடைசியில் பார்த்தா எங்கள் ரூமில் இருந்தவள் எங்கள் கூட இருந்தவளுக தான் என்னப் பண்ணியிருக்காளுக இந்த டம்ளர் இருக்குமில்ல அதைத் தூக்கி ச கதவில் அடித்துவுட்டாளுக நாங்கள் தான் யாரோ என்னமோ என்னடா கதவு இப்படித் தட்டுறாங்க பேய் வந்துருச்சாட்டிருக்கு அப்படினு சொல்லிட்டு செம்மையா பயந்துட்டு அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை அதெல்லாம் செம்ம அழுகையாக இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் நல்லா அழுதோம் எல்லாம் ஒவ்வொருத்தராக அழுதுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துட்டு அப்படியே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை அது ஒரு நல்ல மெமரியாக இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் சாப்பிடும் போது இந்த ஹாஸ்டல் ஃபுட்டை கலாய்ச்சிக்கிட்டு சாப்பிடறது ஐயோ இங்கே பாரேன் இந்த இட்லி எப்படி இருக்குது பாரேன் கல்லாட்டம் இருக்குது இந்த சாப்பாடைப் பாரேன் வேகவே இல்லை ஆனால் இவ்வளவு கிண்டலையும் பண்ணிட்டு அந்தச் சாப்பாடை தான் சாப்பிடுவோம் அதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட்றது அப்புறம் ஹாஸ்டல் ஹாஸ்டல்லிருந்து காலையில் அப்புறம் ஹாஸ்டலில் எல்லோரும் நைட்டெல்லாம் தூங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு போகும் போது அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் காலேஜுக்கு கிளம்பிப் போயிட்டு அங்கேப் போயிட்டு கேண்டீனில் வடை போண்டா அந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் அப்புறம் கெ க்ளாஸுக்கு வர்ற மேம்ஸை கிண்டல் பண்ணிக்கிட்டு சாருங்களை எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு அதே மாதிரி ஜாலியாக எல்லா எண்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு விளையாண்டுட்ருப்போம் அதெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு காலேஜ் லைஃபெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸாகவே இருந்துச்சு எங்களுக்கு